தமிழ் மொழியின் கலாச்சாரம் கலாச்சாரம் என்றாலே அதில் தமிழ் மொழி தான் முதல்ல இருக்கும் தமிழ் மொழி தான் இருக்கிறதுலே முதல் மொழி அப்படின்னு சொல்லி இப்போ உறுதியாகியிருக்கு அதில் வந்து கலாச்சாரம் அப்புடினாலே தமிழ் மொழி தான் தமிழ் மொழின்றதே ஒரு பழமையான மொழி அந்த கலாச்சாரம் என்பதே தமிழ் மொழியில் இருந்து தான் தோன்று தோன்றுச்சு அப்புறம் அந்த தமிழ் மொழி தமிழ் அப்படின்னாலே அது ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு மாதிரி தமிழ் தமிழ் மொழி வந்து தமிழ் தமிழ்நாட்ல கலாச்சாரத்தில் தமிழ் மொழி தான் முதன்மை மொழி மொழிகளில் மொழிகள் எல்லாத்துக்கும் முதன்மை மொழி வந்து தமிழ் மொழி தான் தமிழ் தமிழ் மொழிக்காக நிறையா பேர் தன் உயிரையே கொடுத்துருக்காங்க தன் வாழ்க்கைய அர்ப்பணிச்சுருக்காங்க அதனால தமிழ் மொழி தான் வந்து மிகவும் சுலபமான ஒரு மொழி தமிழ் மொழி தான் கற்கிறதுக்கே ஒரு சிறந்த மொழி கொஞ்சம் சுலபமான மொழி வந்து தமிழ் தான் ஈஸியாக யார் வேணுனா கற்றுக்கலாம் ஈஸியா படிக்கலாம் எழுதலாம் எல்லாம் ஈஸியாக செய்ய முடியும் தமிழில் அப்புறம் அந்த மொழி வந்து நம்ம கலாச்சாரத்துக்கே ஒரு பெருமையை தேடித்தந்தது வந்து தமிழ் மொழி தான் தமிழ் மொழி தமிழன் அப்புடினு சொன்னாலே ஒரு வீரம் வீரமிக்க ஒரு சொல்லாக எல்லாத்துக்கும் தெரியும் இந்த தமிழ் மொழி அப்படின்றது மிக சிறந்த ஒரு சொல்லாக கருதப்படுது இப்போ தமிழ் மொழி வந்து எப்பயுமே உயர்ந்ததாக இருக்கும் ஒருபடி தமிழ் மொழி வந்து எல்லா மொழிய விட மிக சிறந்த மொழி அதனால தமிழ் மொழி தான் கலாச்சாரத்தின் அடிப்படை